ஆ ஆமாம் சார் நம்ம ஆல்ரெடி பாலிசி பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா ஓகே அது தான் நம்ம இப்போ போடுறது வந்து ஜீவன் உமங் பாலிசி சார் நீங்கள் வந்து இது ஒன் லேக் வந்துவிட்டு நம்ம எவ்ரி இயர் பே பண்ணுவோம் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு ஸோ ஃபிஃப்டின் இயர்ஸ் பே பண்ணி முடிச்சொன்னே உங்களுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் வந்து கோலிங் பீரியட் சார் அந்த சிக்ஸ் இயர்ஸ் வந்து நம்ம எதுவும் பே பண்ண மாட்டோம் நம்ம அமௌண்டும் வந்துவிட்டு நம்ம வித்டிரால் எதுவும் பண்ண மாட்டோம் அந்த டுவென்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துவிட்டு நம்ம இந்த ஃபிஃப்டின் இயர்ஸ் கட்டிருக்கோங்க இல்லையா அதோட டோட்டல் சம்மும் பிளஸ் அதோட போனஸும் உங்களுக்கு வந்துவிட்டு வருங்க அதுபோக உ உன்னியொன்று அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னா பென்ஷன் மாதிரி நம்ம கட்ண இந்த ஃபிஃப்டின் இயர்ஸ் கட்ண ஒன் லேக் வந்துவிட்டு நமக்கு லைஃப் லாங் வந்துவிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒன் லேக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட இதுக்கும் பண்ணிக்கலாம் சார் அது பண்ணிக்கலாம் மந்த்லி மந்த்லி பண்ணுறத விட உங்களுக்கு குவார்ட்டர்லி ஹாஃபெலி அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆ ஆமாம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு மந்த்லியும் பண்ணிக்கலாம் மந்த்லி பண்ணுறத விட நீங்கள் சிங்கிள் பேமெண்டாக பண்ணும்போது உங்களுக்கு உன்னியும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் இல்லை சார் இப்போ நம்ம நாமினி வந்து நம்ம இப்போ ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தான் இதாகும் சப்போஸ் நாமினி இன்கேஸ் ஆஃப் எதா ஒரு இதாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குப் பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டரை மாற்றிக்கிலாம் ஸோ வந்துவிட்டு உங்களுக்கு நாமினி பற்றி உங்களுக்கு பிரச்சனைல்ல சார் பெனிஃபிஷியலி நம்ம ஸ்டார்டிங் ஆட் பண்ணிவிட்டு ஆனால் அவங்க இருக் நீங்க அவங்க இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சார் அவங்களுக்கு ஆமாம் சார் நம்ம ஃபிஃப்டின் இயர்ஸ் பே பண்ணுவோம் டோடல்லாக ஃபிஃப்டின் லேக்ஸ் சார் நமக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவென்ட்டி ஃபர்ஸ்ட் இயர்லந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் சப்போஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு வந்துவிட்டு பே பண்ண முடியல எதா ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரினா கூட நீங்கள் கட்ண வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் சார் அதில் நீங்கள் எவ்வளோக்கு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்புல் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கட்டி இருக்கீங்க அதுக்கு மேலே என்னால் கட்ட முடில அப்படின்னா நீங்கள் அந்த டுவென்ட்டி ஒ டுவென்ட்டி ஒன் இயர்ஸில் தான் எடுக்கறீங்க அப்படின்னா நம்ம என்ன அமௌண்ட் கட்ணமோ அதுக்கு உண்டான பெனிஃபிட் அந்த டுவென்ட்டி ஒன் இயர்ஸ் கழிச்சு அப்படியே வருங்க அப்படி இல்லை நம்ம வந்து கண்ட்ன்யூ பண்ணி கட்டுறோம் அப்படின்னா நம்ம கட்ணதுக்கு உண்டான பெனிஃபிட் பிளஸ் போனஸ் எல்லாமே வரும் கண்ட்ன்யூவாக கட்ணம்னா போனஸோட சேர்ந்து வரும் இல்லை நம்ம கட்ட முடில ஜஸ்ட் நான் த்ரீ இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ் தான் கட்டி இருக்கேன் அப்படின்னா கட்ண அமௌண்டுக்கு உண்டான பலன் வந்து என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்துரும் சார் நீங்கள் வந்துவிட்டு இவ்வளோ ஆ ஆமாம் சார் நீங்கள் பேமெண்டு வந்து நம்ப ஈஸியஸ்ட் பிராசஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்போ இது பண்ணாலும் நம்ம த்ரூவ் செக் கூட பண்ணிக்கலாம் இல்லாட்டினா மந்த்லி பண்ணிங்கன்னா ஈஸியஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட்டை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் டிஜிட்டலாகவும் பண்ணலாம் இல்லை நேரில் போயும் கா இது பண்ணிக்கலாம் நம்ம அதை அதை பற்றி உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை உங்களுக்கு வந்துவிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்ம சப்மிட் பண்ணாலே போதும் மற்றதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் சார் அதுபோக உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு கேஷ் பெனிஃபிட்டும் வரும் இந்த ம நீங்கள் இப்போ ஐடி ஃபைல் பண்ணிட் இருக்கீங்க இல்லையா ஸோ அதுலேயும் நம்ம இது வந்து பெனிஃபிட் இது பண்ணிக்கலாங்க சார் ஓகே ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நம்ம நேரில் உங்க கூடோ ஒரு டைம் மீட் பண்ணிக்கிலாம் சார் ஓகே ஓகே தேங்க் யூ சார்